நான் வந்து குக்கிங் காம்பட்டீஷன்லாம் கலந்துக்கிட்டதில்லை அம்மா தான் எனக்கு குக்கிங் கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் வந்து யூடியூப் மூலமாக நான் பார்த்து சமைப்பேன் அப்புறம் என்ன இன்னும் கற்றுக்குணும் அப்படின்னா அந்த இறாலு நண்டு அதெலாம் வந்து எனக்கு செய்ய தெரியாது அதெலாம் கற்றுக்குணுன்னு ஆசைப்பட்றேன் அப்புறம் வந்து பீசா பர்கரு அதெலாம் சமச்சு பார்க்கணும் அதெலாம் ஆசை எனக்கு ரொம்ப இதுமாதிரிக்கி நிறையா குக்கிங்கில் வந்து நிறையா நான் சமைக்கணுன்னு விருப்பப்படுகிறேன்